ஆ ஆமாம் சார் அதான் சார் வேறு ஸ்கூல்லேருந்து ஒரு ஆர்ட்ரு வந்தது அதுக்கு கொடுக்குறத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதான் சார் உங்களுக்குதான் கொடுக்கணும் மிஷின் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு அதை சரிப்பண்ணி அப்புறம் அவங்க ஆர்ட்ரு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சி ஆ தந்துடுவோம் சார் இன்னும் கொஞ்சம் நாளில்

ஆமாம் சார் ஸ்டென்த்து வேறு அதிகமாக இருக்குது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தைக்கணுமில்ல சார் நீங்கள் வேறு பாதி அமௌண்டு தான் கொடுத்துருக்கீங்க அதை ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா தைச்சு கொடுத்துர்லாம் ஆ சரி சார் மிஷின் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு பார்த்து கொடுக்குறேன் சார் இன்னும் ரெண்டு நாளில் தர்றேன் சார் ஒன்றரை நாள் சார் பார்க்குறேன் சார் இது முடிஞ்சால் தைச்சுத் தர்றேன் ரெண்டு நாள் ஆகும் சரி முடிஞ்சால் தைச்சுத் தர்றேன் சார் அதான் சார் பார்க்குறேன் சார் ஆ சரி ஆ சரி சார் ஓகே

ம் சரி சார் பார்க்குறேன் சார் தைச்சிட்றேன் சார் ம் சரி சார் ஆ ஓகே சார்